ஹலோ மேடம் நான் திருவாரூர்லிருந்து வினோத் பேசுகிறேன் எனக்கு வந்து கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் கோயில் இருக்குங்கில்ல ஸோ அங்கே ஒரு நாள் வழிபட போகணும் ஸோ அந்த கோயிலோடய சிறப்பு அம்சம் என்ன அங்கே போகிறதுக்கு ஏதாவது பார்மாலிட்டி ஃபாலோ பண்ணுங்களா ஓ அருமை அருமை ஸோ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஏதாவது ஸ்பெசலிட்டி இருக்குதுங்களா ஸோ திருவாரூரில் இருந்து டேரக்ட்டாக அங்கே போகிறதுக்கு கேப் வசதி இதே போல் இருக்குதுங்களா ஏதாவது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுங்களா ஸோ கொஞ்சம் ஒரு தௌசண்ட் ரேஞ்ச்சில் ஏதாவது நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ட்ராவல்ஸ் இருக்குதுங்களா கிடைக்குமா ஓகேம்மா தேங்க் யூம்மா நான் லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு மார்னிங் நான் திருவாரூர்லிருந்து போகணும் எனக்கு அப்போ மட்டும் ஓகே ஓகே தேங்க் யூம்மா